நான் சுனிதா மேம் தான் பேசுகிறேன் நீங்கள் யாருங்க எதுக்கு ஆ சொல்லுங்க மேம் எப்படி இருக்கீங்க ஆ ஆ நல்லாயிருக்கேன் நல்லாயிருக்கேன் இந்த பேரன்ட்ஸ் மீட்டிங்கு நீங்கள் வரவே இல்லையே என்ன விஷயம் சொல்லுங்க சே ம் ஏங்க பேரன்ட்ஸ் மீட்டிங் வரல அப்போது உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க அப்புறம் வந்து இது பண்ண சொல்கிறிங்க லீவு மட்டும் கேட்கறீங்க அது எப்படிங்க அது எப்படி கொடுக்க முடியும் அதுவும் வீ அது எனக்கு தெரியும்தான் அந்த பையனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் நீங்கள் வந்து செய்கிறது சரி இல்லைங்க இப்போது வந்து வந்து இது எக்ஸாம் ஆரம்மிக்கப் போகுது தானே இப்போ மிட்டேர்ம் லாஸ்ட்டு மிட்டேர்ம் வேறு நடந்துகிட்ருக்கு அடுத்தது ஆனுவல் எக்ஸாம் நடக்கபோகுது நீங்கள் இந்த நேரத்துலெலாம் எப்படி லீவு எடுப்பீங்க நீங்களே யோசிக்க மாட்டிங்களா அது நான் இங்கே அதெலாம் ஸ்கூல்லெயெல்லாம் அவ்வளோவா ஒன்றும் இது பண்ண முடியாது நீங்கள் சொன்னவுன்னேலாம் லீவ் கொடுக்க முடியாது அது வேறு ஃபோனில் வந்து லீவு கேட்கறீங்க டேரெக்டாக கூட வராமல் இப்படி தான் செய்வீங்களா நீங்கள் சரி ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணி ஆ ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் இந்த இங்கே போய் ஹெச்எம்கிட்ட போய் என்னென்னு கேட்டுவிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் மேம் சரி தேங்க் யூ